தமிழ்நாட்டு மக்களோடய கலாச்சாரம் வந்து பாரம்பரியம்னா எப்படி சொல்கிறதுங்க பொங்கல் தீபாவளி பொங்கல் கொண்டாடுவாங்க அது வந்து இந்த தமிழ்நா தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம்ங்க பொங்கலுங்கிறது வந்து பொங்கல் வந்து தை தைப்பொங்கல் இருக்குதுங்க தை ஒன்றாந்தேதி பொட்டப்பிள்ள வீட்டில் இருந்துச்சுன்னா ப பூ பொங்கல்னு சொல்லி பொங்கல் வைப்பாங்கங்க பொட்டப்பிள்ள இருக்கிற வீட்டிலேங்க அப்புறம் வந்து மாடு இருந்துச்சுன்னா மாட்டு பொங்கல்னு சொல்லி எங்கள் வீட்லேலாம் மாடு இருக்குதுங்க அதனால நாங்கள் வந்து மாட்டு பொங்கலெல்லாம் வைப்பேங்க ஹ அப்புறம் வந்து தீபாவளிங்க தீபாவளி வந்து அதுவம் நல்லா கொண்டாடுவோங்க தீபாவளியும் சிறப்பாக கொண்டாடுவோன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் பாரம்பரியமாக கொண்டாடிட்டு இருக்கிறதுங்க நாங்கள் தீபாவளி பொங்கல் எல்லாமே வந்து பாரம்பரியமாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோங்க அது ரெண்டுதானுங்க பெ அப்புறம் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு பொங்கலும் போ இது தீபாவளியும் மட்டும் தான் சொல்லுவோங்க அப்புறம் வந்து இடையில சின்ன சின்னதாக அந்த வருங்க நிறைய வருதுங்க சின்ன சின்னதாக அந்த கார்த்திகை நோம்பி வருதுங்க மங்கலி நோம்பி வருதுங்க திருவாதிரைபாங்கங்க அதெல்லாம் வருங்க அந்த சுமங்கலி பூஜை அதெல்லாம் வருங்க அதெல்லாம் அந்த அந்தந்த கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து நமக்கு எப்படி தோணுதோ அந்த இதுப்படி பண்ணிக்கிறதுங்க நமக்கு என்ன வசதியாக இருக்குது எப்படி வசதிப்படுதோ அந்த அந்த ஃபா இதையை கொண்டாடுறதுக்கு வந்து எப்படி வசதிப்படுதோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டாடிக்கிறதுங்க அப்புறம் மற்றபடி பெருசாக வந்து எதுவும் பெருசாக கொண்டாடுறது வந்து பொங்கல் தானுங்க இப்போது பெரிய அளவில் வந்து பொங்கல் வந்து நாங்கள் கிராமத்தில் இருக்கிறனால கிராமத்து சைடு வந்து நாங்கள் மாட்டு பொங்கல் வந்து நல்லாவே பிரமாண்டமாக பண்ணுவோங்கங்க அந்த அன்றைக்கு ஃபுல்லாகவே மாடை கழுவிவிட்டு மாட்டு கட்டி போட்டு தரையெல்லாம் பூசி வழித்து பொங்கல் வச்சு முறுக்கு சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவோங்கங்க தீபாவளியும் அந்த மாதிரி தானுங்க தீபாவளியை விடவே பொங்கல் தானாங்க அந்த அந்த மாதிரி பண்ணுவோங்கங்க மற்ற எல்லா ஒரு சின்ன சின்ன விஷ விசேஷங்களுமே அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி இது பண்ணணுமோ அந்தமாதிரி பண்ணிக்கிறதுங்க